நாங்கள்லாம் சின்ன வயசில் இருக்கும் இருக்கும்போது விநாயகர் செலை எல்லாம் சேர்ந்து செய்வோம் அப்போ நாங்கள்லாம் வந்து கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சின்ன நாங்கள்லாம் பிள்ளைங்கள்லாம் சின்னதாக தான் செய்வோம் நாங்கள் செஞ்சுட்ருக்கும்போது பக்கத்தில் பார்த்திங்கன்னா பசங்கள்லாம் பெரிய சிலையா நல்லா செஞ்சுட்ருப்பானுங்க அப்பறம் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு சரி அவங்க நல்லா பெருசாக செய்கிறாங்க போய் அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்களுக்கு போய் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்துட்டு போய் ஆத்தோரமாக இருந்த களிமண் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கறது அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைலாம் நாங்கள்லாம் அவங்களுக்கெல்லாம் கொஞ்சோம் சப்போட் பண்ணுவோம் அது எப்படி எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஆசைகள் இதெல்லாம் வந்துச்சு அப்டின்னு பார்த்திங்கன்னா இந்த சாமி சிலையெல்லாம் இருக்கும்ல அதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நம்பளும் இந்த மாதிரி செய்யலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு அந்தமாதிரி ஒரு இன்ட்ரெஸ்ட்டு வரும் அப்புறமேட்டு அதுக்கு நமக்கு பெய்ண்ட் அடிக்கிறதுக்கெல்லாம் நம்மக்கிட்டேலாம் காசெல்லாம் இருக்காது சாமி செலை செஞ்ச பிறகு நம்ம பெய்ண்ட் அடிக்கலாம் காசு இருக்காது நம்ப என்ன என்ன பண்ணுவோம் அப்புறம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆளுக்கு ஒரு அஞ்சஞ்சுருவா எடுத்துகிட்டு வாங்க இல்லைன்னா ஆளுக்கு ஒரு பத்துரூவா எடுத்துகிட்டு வாங்க நம்ப வந்து கடையில் போய் பெய்ண்ட் வாங்கிகிட்டு வந்து நம்பளே அந்த சிலைக்கி நம்ம அடிக்கலாம் அப்டின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அந்த மாதிரிலாம் இது பண்ணுவோம் அது வந்து அப்போ எங்களுக்கு அந்த டைமில் எங்களுக்கெல்லாம் வந்து காசுங்கறது கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் அதை எப்போ வீட்டில் பேரண்ட்ஸ் கிட்டே சொல்லிவிட்டு அதை எப்பிட்றா அதை வாங்கிகிட்டு வர்றது அப்படின்ட்டு எங்களுக்கும் தோணும் வீட்டில் வந்து எப்படியும் வீட்டில் அம்மா அப்பாகிட்ட கெஞ்சி கேட்டு காசு வாங்கிகிட்டு வந்து நாங்கெல்லாம் சேர்ந்து பெய்ண்ட்டு வாங்கி அந்த சிலைகள நாங்கள் பெய்ண்ட் அடிப்போம் அதலாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அந்த லைஃப்பில்